நான் ரீசெண்டாக ஒரு மொபைல் ஃபோன் வாங்கினேன் அதாவது எம்ஐ ரெட்மியில் ஆண்ட்ராய்டு மொபைலு ரெட்மி டுவல் அந்த ஃபோன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஃபோன் வாங்கினதுல அந்த ஃபோனோடய டிஸ்ப்ளே நல்லா இருக்குது அதோடய அதோடய பேட்ரி பேக்கப்பு சூப்பராக இருக்குது ஐயாயிரம் எம்ஏஹச் பேட்ரி கொடுத்துருக்கறதுனால பேட்ரி வந்து ஒன் டே புல்லாகவே நம்ம எப்படி யூஸ் பண்ணிணாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்லாவும் இருக்குது பேக்கப்பு இருக்குது அதுக்குப்புறம் பார்த்திங்கன்னா அதோடய டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்குது அதுக்கப்புறம் அதுலேருந்து இந்த யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது செல்ஃபோனோடய அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கு அப்புறம் வந்து சவுண்டு கிளாரிட்டி வந்து ரொம்ப அருமையாக இருக்குது அதில் ஸ்பீக்கர் குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லா வாய்ஸ் குவாலிட்டி நல்லா இருக்குது அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபோனை வந்து வாங்கும் போது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எல்லோரும் சொன்னாங்க நல்லா இருக்காது இது பார்த்து வாங்குங்கன்னு சொன்னாங்க அது வந்து நம்ம ரெட்மிங்குறதுனாலே யோசனை பண்ணிணேன் அப்புறம் ரெட்மி டுவல்ங்கிறது இப்போ ஃபை ஜி சப்போர்ட் பண்ணுது அதனால நெட்ஒர்க் சப்போட் நல்லா இருக்கும் டபுள் சிம் போட்டுக்கலான்னாங்க அதில் வந்து ரெண்டுமே ஃபோர் ஜியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ரெண்டுமே ஓல்டு சப்போட்டு இருக்கிறதனால நீங்க ரெண்டுமே ஜியோ சிம்மாகவே போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் அப்படினு சொன்னதனாலே சரி நம்ம இந்த ஆண்ட்ராய்டு மொபைலை வாங்கலாம்னு பிளான் பண்ணிணேன் அதுக்கப்புறம் அந்த மொபைல் ஃபோனில் வந்து நெட்ஒர்க் சப்போட் இருக்குது பேட்ரி பேக்கப் நல்லா இருக்குன்னாங்க அதுக்கப்புறம் டிஸ்பிளே ரொம்ப குவாலிட்டியாகவும் நல்லா இருக்குன்னாங்க அதுக்கப்புறம் சவுண்டு எஃபெக்ட்டு அதை விட அருமையாக இருக்குன்னாங்க சரினு அந்த சவுண்டு எஃபெக்ட்டு நல்லா இருக்கிறனால அந்த மொபைல் ஃபோனை நான் வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கேமரா அந்த கேமராவானது ரொம்ப அருமையான ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெகா பிக்சல் வந்து ஐம்பது எம்ஏ மெகா பிக்சல் கேமரா ஃப்ரெண்ட்டு கேமரா எயிட்டி எம்பி மெகா பிக்சல் அப்படினு சொன்னாங்க அது ஃப்ரெண்ட்டு கேமரா பேக்கு கேமரா வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபீ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படினு சொன்னாங்க ஃப்ரெண்ட்டு கேமரா அதனால ஃப்ரெண்ட்டு கேமரா நல்லா இருக்கும் பேக் சைடு கேமராவும் ஐம்பது எம்பிங்குறதுனாலே அதுவும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும்ங்கிறதுனால சரி அது நம்ம படம் எடுக்கிறதுக்கு வெளியில் போனால் நம்ம நிறையா கேச் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால பார்க்கும் போது இந்த மொபைல் ஃபோனை செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததினால அந்த ஃபோனை வந்து எம்ஐலையே வாங்கணும்னு முடிவு பண்ணி மொதல் மொதல் பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான் நான் அந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிணேன் அந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரையிலையும் பார்த்திங்கன்னா எம்ஐயில் வந்து எல்லாமே கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணுறாங்க அதில் அந்த ஆண்ராய்டு வர்ஷன் முன்னாடி நோட் லெவன் வச்சுருந்தேன் இப்போ நோட் ட்வல்லு வச்சுருக்கேன் இந்த டுவல்லுங்கிறது வந்து ஃபை ஜி சப்போட்டராக இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது டபுள் சிம்மு போட்டுக்கிறது இருக்குது ஹேன்சம்மா இருக்குது ஸ்லிம்மாக இருக்குது வெயிட்டு ரொம்ப ஸோ இதாக இருக்குது முன்னாடிலாம் வெயிட்டு கொஞ்சம் கூட இருக்கும் எல்லாமே இப்போ வர்ற மொபைல்லாம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால இந்த எம்ஐ ட்வல்லு வந்து ரொம்ப வெயிட்டு கம்மியாக இருந்தது அதனால வெயிட்டு கம்மியாக இருக்குங்கிறதுனால இதை எடுத்துக்கிட்டேன் வேறு என்னனு சொல்றதுன்னு பார்த்திங்கன்னா நான் வாங்கின ப்ராடக்ட்டை பற்றி வேறேனு திங் பண்ணும் போது கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் பேட்ரி பேக்கப்பும் சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு சொல்லிவிட்டேன் அதுவும் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டபுள் சிம்மு போட்டுக்கலாம்ங்குற ஆப்ஷன் இருக்குது அதிலையும் ஃபை ஜி சப்போர்ட் இருக்குது அதனால அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதனால் எம்ஐ வந்து பிராண்டு நல்ல ஒரு ரீச் ஆயிருக்குது மக்கள்கிட்ட சரி இந்த பிராண்டு வந்து நம்பளுக்கு வந்து சர்வீஸ் சென்டருனு பார்க்கும் போது இன்கேஷ் ஏதும் ஏதும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் இதை நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்னு பார்த்திங்கன்னா நியர்பை சர்வீஸ் சென்ட்ரு அவைலபுல்டி இருக்குது அங்கே எல்லா ஸ்பேர் பார்ட்டுமே கிடைக்கிறதுனால நம்ம சர்வீஸ் பண்றதில் வந்து எந்த பிரச்சினையும் வராது இப்போ வெளியில் வேறு இடத்துல போனோம்னால் சர்வீஸ் சென்ட்ருக்குனால் ரொம்ப தூரம் லாங்கில் டிஸ்டன்ஸு போகணும் அதனால இதை பார்க்கும் போது சர்வீஸ் வந்து ஈஸியாக இருக்குது சர்வீஸ் சென்ட்ரோடய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃபோன் நம்பர் எல்லாமே அதனால அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதை எல்லாம் பார்க்கும் போது நான் ஆண்ராய்டு மொபைலில் வந்து எம்ஐ ரெட்மி டுவல்